என்னோடய சமூகத்தில் வந்து சுற்றுலாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வந்து கொடிவேரி ஃபால்ஸு கொடிவேரி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் கோபிச்செட்டிப்பாளையமிலே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபால்ஸு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஏன்னால் வந்து ரோட்டிலே வந்து எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு போயிடுறாங்க நம்ம வந்து அதில் வந்து க்ராஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கொடிவேரி பாலம்ன்னு சொல்லுவாங்க அந்த பாலமில் வந்து சென்னையில் இருக்க நேத்தியார் ப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி வந்து ஆர்ட் ஒர்க்கு பண்ணி லைட்டிங் செட்டப்ஸ் கொடுத்தா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் நைட் டைமில் வந்து அந்த ஃபால்ஸை பார்க்கறக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் அந்தமாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணி லைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம அங்கே போய் நின்று அந்த கொடிவேரி ஃபால்ஸை பார்த்தோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணலாம்